நான் வந்து ஓ மொபைல் ரீசார்ஜி பண்ணுறதுக்கு ஜிபே மூலியமாக ரீசார்ஜ் பண்ணிக்குவேன் மொபைலில் ரீசார்ஜி ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜிபேயில் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணதுமே மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று அதில் இருக்கும் அதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணாலும் வரும் அப்படி இல்லேன்னா ஆல்ரெடி அதுலே வந்து நம்மளுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் ஃப்ரீகுவன்ட்டாக பண்ணுறதுனால மொபைல் நம்பர் போட்டதும் உடனே இப்போ நம்ம அதான் மொபைல் நம்பரு என்னென்னா எயிட் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் செவன் ஸீரோ எயிட் எயிட் ஒன் அதைப் போட்டதுமே எந்த சிம் ஜியோ சிம்மா என்ன சிம்மு யூஸ் பண்ணுறமோ அந்த சிம்முக்குண்டான அதை ஜியோ ப்ளானை ஜியோ வந்து ஆன் பண்ணணும் அப்பறம் அதில் வந்து அவங்க கம்பெனியுடைய ப்ளான் வந்து அதில் போட்டிருக்காங்க ஒன் மந்த்துக்குனா எவ்வளோ டொண்ட்டி எயிட் டேஸ்க்கு எவ்வளோ த்ரீ மந்த்ஸ்க்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா வேணும் அந்த ப்ளானெல்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்புறம் அந்த அதை நம்ம து எது த நமக்கு கம்ஃபர்டபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ஒரு நம்ம அமௌண்ட்டை கட்டவும் அதை க்ளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை அந்த அமௌண்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும் இதை கன்ஃபார்மாக இந்த ந அமௌண்ட் தான் போட்டிறீங்களான்னு கேட்கும் அப்போ நம்ம வந்து எஸ்ஸு அந்த டிக் மார்க்கை இதுன்னொன்னே அதுக்கப்புறம் நம்மளுடைய பின் நம்பர் கேட்கும் எப்படி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்களா அல்லது கார்டு வச்சி பண்ணுறீங்களான்னு கேட்கும் அதில் யூபிஐயினா யூபிஐயை வந்து க்ளிக் பண்ணிட்டோன்னா அமௌண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டிக் மார்க் ஒன்று இருக்கும் அந்த டிக் மார்க்கை ப்ரஸ் பண்ணதும் அந்த அமௌண்ட்டு வந்து டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும் அப்பறம் யோ யோ ரீசார்ஜஸ் கம்ப்ளீட்டட் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அங்கேருந்து மெசேஜு வரும் இமிடியேட்டாக நம்மளுடைய மொபைல் ரீசார்ஜ் ஆயிடும் நம்மக் கூட பேலன்ஸ் செக் பண்ணால் ப இவ்வளோ ம அமௌண்ட்ருக்குங்கிறதை நம்ம மொபைல்லேயே செக் பண்ணிக்கலாம்